எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு அவருக்கு வந்து மூத்த சம்சாரம் இருக்குது அவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்கள் அதில் ஒரு பொண்ணு தான் இப்போ எங்களை வந்து பார்த்துட்ருக்குறாங்க எனக்கு வந்து கல்யாணம் ஆகி முப்பத்து எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் எனக்கு குழந்த இல்லை அதனால் அவங்க மூத்த பொண்ணு தான் எங்களையெல்லாம் பார்த்துக்குது அவங்களுக்கும் ரெண்டு பையங்கள் அவங்க அந்த பையங்கள் தான் இப்போ எங்கள் வீட்டிலயே எங்களை நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க ஆனால் ஒரு பொண்ணு வந்து எங்கள்கிட்ட பேசுகிறதில்ல சண்டையாக இருக்குது அது மூத்த குடியும் எங்கள்கிட்ட பேசுகிறதில்ல சண்டையாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து அவங்கள பார்க்கறதும் இல்லை பேசுறதும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து எங்க இறந்துட்டாங்க என்னையோடு பிறந்தவுங்க ஆறு பேர் எங்கள் மூணு தம்பியும் நல்லா எங்களை பார்த்துக்குறாங்க ரெண்டு தங்கச்சி இருக்கிறாங்க என்னையோடு மொத்தம் ஆறு பேர் ஆறு பேரும் நல்லா ஏதாவது நல்ல விசேஷம்னால் எங்களை வந்து அங்கே கூப்பிடுவாங்க நாங்களும் போவோம் இங்கேயும் ஏதாச்சும் விசேஷம்னால் நாங்களும் கூப்பிடுவோம் அவங்களும் வருவாங்க